விவசாயம் வந்து அதிகரிக்கிறக்கு வந்து நல்லா வந்து விவசாயம் வந்து நிறையா செய்யணும் கிராமப்புறங்களில் மட்டும் இல்லாம நிறைய இடத்துல வந்து விவசாயம் வந்து செய்யணும் அதிக வயலில் வந்து நிறையா பயிர்கள் போடணும் ஏன் அப்படி வந்து சொல்லுறன்னா நம்ம வந்து அதிலி இருந்து தான் உணவு வந்து வருது அதனால வந்து அதிக பயிர்களை வந்து நம்ம வந்து போடணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ படிச்சிட் இருக்கற வந்து விவசாயம் பற்றி படிச்சிக்கிட்ருக்கறவங்க வந்து விவசாயம் வந்து படிச்சா மட்டும் போதாது அதை அது வந்து இறங்கி அந்த வேலையை வந்து நம்ம செஞ்சா தான் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் அது தான் விவசாயம் பற்றி தெரியும் ஒரு மண்புழு வந்து எப்படி உருவாகுது அது மண்ணில் வந்து உருவாகுது மாதிரி இன்னும் இது மாதிரி நிறைய தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா விவசாயி வந்து பயிர்கள் வந்து எப்படி அறுக்கறாங்க எப்படி வந்து பயரிட்றாங்க அது வந்து மட்டும் படிச்சா மட்டும் பத்தாது அதில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வயலில் இறங்கி வேலை செய்யும்போது தான் அந்த வேலையை பற்றி அருமை வந்து நம்மளுக்கு தெரியும் அதனால இப்போ கிராமப்புறங்கள் எல்லாம் போய் இளைஞர்க்கிட்ட எல்லாம் வந்து நம்ம இப்படியெல்லாம் சொல்லணும் இப்படியெல்லாம் இந்த வேலையல்லாம் செஞ்சம்னா நம்மளுக்கு வந்து உணவு கிடைக்கும் சாப்பாடு நெற்பயிர்கள் வந்து அதிலி இருந்து தான் நான் நம்மளுக்கு வந்து வருது அதனால வந்து நம்ம அந்த வேலையை வந்து முக்கியத்துவமாக கொடுத்து நான் வந்து வயலில் வந்து வேலை செய்யணும் பயிர்களை வந்து அதிகமாக விளையணும் அதிலி இருந்து விவசாயம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறனால நம்ம வந்து மக்கள்கிட்டெ எல்லாம் போய் இதெல்லாம் நம்ம விவசாயம் செய்யணும் விவசாயம் தான் நம்மளுக்கு வந்து சோறு போடுது அதுக்கு அதிக உரங்கள் வந்து தேவைப்படுது அது மாதிரி வந்து வாங்கணும் அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிறத வ வெளிநாட்டில் இருக்கிற மருந்தல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க அந்த மருந்தல்லாம் பூச்சிக்கொல்லின்னு சொல்லி பயன்படுத்துறாங்க அது வந்து ரொம்ப பயிர்களை வந்து சேதப்படுத்தது இதே நம்ம நாட்டு மருந்து அப்படின்னு பார்த்தம்னா நிறைய நாட்டு மருந்துக்களும் வந்து இருக்கு அதெல்லாம் நம்ம பயன்படுத்தும்போது இன்னும் அதிகரிக்க நல்லா உதவும் பயிர்கள் வந்து நல்லா விளையும் அதனால நம்ம வந்து தயவு செஞ்சு விற்பனைய இப்போ செய்யறது வந்து இயற்கை மூலியுமாக செய்யுங்க இது மாதிரி செய்யறனால நம்ம பயிர்கள் வந்து நல்லா இருக்கும் இதே ஆங்கில மாவட்டத்துக்கு ஆங்கிலப் பயிர்கள் மி மருந்தல்லாம் கொடுக்கறாங்கள வெளிநாட்டிலருந்து மருந்து கொடுக்கறாங்கள்ல அந்த மருந்தல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பயன்படாது அதனால அதெல்லாம் ரொம்ப கொஞ்ச நாளுத்துக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப கெட்டு போயிடுற மாரி ஆயிரும் அதனால அது வந்து அதை வந்து பயன்படுத்தக்கூடாது